வாழ்க்கையிலன்னு சொன்னால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் புதுசா புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எதுவும் தெரியாது மொத்தம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதிக்கு ஏதாச்சு ஒரு இது வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ பிசினஸப் பற்றி ஒன்றுமே தெரியாது அதைப் பற்றி யா எங்கேயும் போய் லேர்னும் பண்ணல அப்போ எதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் எடுத்தேன் பிசினஸ்க்காக ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வீட்டில இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் அங்கே தான் போட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டதுக்காக அப்புறம் தான் தெரிஞ்ச்சு கையில இருந்த பைசா ஃபுல்லும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் அடுத்த வேலை என்ன செய்யறதுன்னு தெரியல அதுலருந்து எப்படி அமௌண்டை திரும்ப எடுக்குறதுன்னும் தெரில அப்படின்றப்போ திரும்ப எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் பழையபடியே வேலை செய்யறதுக்கு போய்ரலாமா அப்படினு யோசிச்சப்போ ரொம்ப அசிங்கமாக போய்டுச்சு பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டில என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க என்னா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறதெல்லாம் செஞ்சு எல்லா லாஸ் உங்களால் தான் லாஸ் ஆயிரும் அப்படினு சொல்லிட்டு பெரிய சவாலாக ஆய்டுச்சு அதை எப்படில்லாம் நம்ம ரிட்டன் எடுக்குறது அமௌண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காகவே உட்காந்து இவங்களுக்காகவே கற்றுக்கணும் அப்படின்றதுக்காவே தனியாக திரும்பவும் ட்ரெய்னிங் போய்விட்டு மிசின் எப்படி ரன் பண்ணுறது எதால ப்ராப்ளம் வருது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிப் பார்த்து அந்த சவாலை எதிர்க்கறதுக்காகவே மற்றவங்க என்ன சொல்லிருவாங்க அப்படின்றதுக்காகவே பிசினாஸை கற்றுக்கினு இப்போ ஓரளவு நல்லா டெவலப்பு பண்ணி ஓரளவு ஈக்வலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்பளுக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆப்போசிட்டில இருக்குறவங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் ஒருத்தருகிட்ட கேலியும் வாங்காமல் நல்லா போய்ட்டுருக்குது ஒரே என்ன காரணன்னா நம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யறது தான் நம்பளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோருக்கோ அதோட ஹார்டு ஒர்க் எவ்வளோருக்கோ அதுக்குத் தகுந்த மாதிரி இருக்கும் சமாளிக்கிறதுன்னா நம்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளக்கு நம்ப எவ்வளோ ஹார்டு ஒர்க் போடுறமோ அதனால அவ்வளோக்கு அவ்வளோ சமாளிச்சிற முடியும் ஹார்டு ஒர்க் மட்டும் தான் எப்பயுமே ஹார்டு ஒர்க்கு எவ்வளோ கொடுக்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முளுக்கு அமௌண்ட்டு ரிட்டன் வரும் அமௌண்ட்டுன்றதை விட எவ்வளோ வேலை செய்யறமோ அதுக்குத் தகுந்த பலன் கிடைச்சிரும் சமாளிக்குறதுன்னா வேலை செஞ்சால் அது அந்த கஷ்டத்தையும் சமாளிச்சிரலாம் வேலைன்றது அறிவாக வேலை செய்யணும் திறமையா வேலை செய்யணும்